வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா க கல்வி வந்து மிகவும் ரொம்ப உதவியாக இருக்குது ஏன்னால் அந்த காலத்துலெலாம் வந்து படிக்காமல் நிறைய பேர் இருந்தாங்க படிக்காமல் இருந்தாலும் அவங்களோடய அடுத்தடுத்து வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு அவங்க படிக்காமல் இருந்ததுனால் இப்போ ஆனால் அப்படி கிடையாது எல்லோருமே வந்துட்டு எஜிகேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லை எல்லா கன்சென்லேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து எஜிகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுல்லாமா கவுர்மெண்ட்டு வந்து ரொம்ப ஃபிஸிலிட்டி என்னென்னா எல்லோருமே படிச்சே ஆகணும் அப்படின்றதுனால எல்லோருமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்ன்னா டிகிரி படிச்சுட்றாங்க முன்னாடி வந்து படிக்காதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க்குக்கு போக தெரியாது ஒரு இது எழுத தெரியாது இல்லை பேங்கில் எதாவது பணம் எடுத்தாலும் தெரியாது இல்லை யாரனா ஏமாற்றுனாலும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது எல்லோருமே வந்து மேக்ஸிமம் படிச்சுருக்காங்க ஸோ என்ன ஒரு ஃபராட் விஷயோம் நடந்தால் கூட அதெல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுடுது முன்னாடி படிக்காதவங்க அதை தான் ரொம்ப தவறவிட்டேன் ஏன்னால் எழுத தெரியாது ஒரு இடத்துல ஒரு பேருந்து போகிறோம் ஒரு பஸ்ஸில் போகிறோம் அந்த பஸ்ஸில் என்ன என்ன ஊருக்கு போகணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்கள அது என்ன ஊருனு எழுத்தியிருக்கு அப்படின் சொல்லி கேளுங்க அப்படின் சொல்லுவாங்க அவங்க படிச்சுருந்தாங்கன்னா அந்த ப அந்த ப ஊருக்கு எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த நாலேட்ஜ் இருந்துருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல போய் நின்று ஒரு இடத்துல போய் இருக்கோம் படிச்சதுக்கு தவுந்தாப்பில் அவங்களுக்கு நடந்துக்க தெரியாது அதெலாம் வந்து படிக்காதவங்க ரொம்பவே வந்து அவங்களை வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க இப்போ வரையும் அப்படித்தான் படிக்காதவங்க ஏதோ ஒரு கன் ஏதோ ஒரு பார்ட்டில் கொண்டு போய் விட்டால் கூட ரொம்ப வந்து கூச்ச சுபாவடத்தோடய இருப்பாங்க என்னடா எல்லோருமே இப்படி பேசுகிறாங்க நம்ம வந்து இப்படி இருக்கோமே அப்படின்ட்டு தான் அவங்களே வந்து அவங்க ஒரு இன்ஃபிரியாட்டி காம்ப்லெஸ் மாதிரி அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க அதெல்லாம் வந்து படிச்சுருந்தாங்க அப்படினா அது வந்து அவங்களோடய மே அவங்களோட மெச்சூரிட்டி அதில் வந்து காமிச்சிருவாங்க படிச்சுருக்கோம் நம்ம இப்படித்தான் இருக்கணும் நம்ம இந்த இடத்துல போனால் இப்படி இருக்கணும் அந்த இடத்துக்கு போனா அப்டி இருக்கணும் அப்படிங்குறது வந்து அவங்க வந்து இப்போ எஜிகேஷன் மூலியமா எஜிகேஷன் மூலிமா அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அது தான் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு